நிலம் மற்றும் சொத்துரிமைகள பாதுகாக்கறதில் கிராமப்புற மக்கள் வந்து ரொம்பவுமே அதிகமான சவால்களை எதிர்கொள்கிறாங்க பார்த்தா இப்போ அந்த குத்தகைக்கு விடுறது இப்போ ஒரு சிறுகுறு நில விவசாயிகள்லாம் பார்த்திங்கனா குத்தகைக்கு விட்டுருவாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு கடைசில அந்தக் குத்தகைக்கு எடுத்தவங்க இது எங்கள் நிலம் எங்களுக்கு எழுதிக் குடுங்க அப்படினு கேட்பாங்க அதெல்லாம் பலவிதமான சவால் இருக்கு பக்கத்தில் இந்த ஜமீன் அந்த மாரியெல்லாம் கொஞ்சம் சொத்து அதிகமாக இருக்குறவங்க பக்கத்தில் நிலம் கம்மியாக வச்சுருக்குறவங்க கிட்ட உங்கள் நிலத்தை எங்களுக்கு எழுதிக் குடுங்க அப்படிங்கிறது பலவிதமான பிரச்சனை இருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருந்தாக்கூட சிட்டி சைடாக இருந்தாக்கூட அவங்களால பேச முடியும் கிராமப்புற மக்கள்ல விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அவ்ளோக்கா முதல் அவ்ளோக்கா தெரிய வைக்கிறதில்லை வெளி உலகம் தெரியிறதில்லை அவங்கள எப்படியாவது மிரட்டி வாங்குறதெல்லாம்கூட இன்னும் கூட நடக்குது இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கும்போது நிலஅள நிலத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்க யாருகிட்ட கேட்பாங்கன்னா ஊர் மணிகக்கார்க்கிட்ட அவங்க ஆலோசனை கேட்பாங்க ஊர் மணிகக்கார் அந்தக் கிராமப் பஞ்சாயத்தில் இருப்பாங்க அவங்க வந்து அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு சொல்லுவாங்க இதெல்லாம் வழக்கமாக நடந்து நடந்துகிட்டு வந்துட்டு இருக்கிறது தான்